ஆ அரிசி மண்டி தானே மேம் ப்ரௌன் ரைஸ்ஸும் ஜாஸ்மின் ரைஸ்ஸும் இருக்குமா மேம் ஆ அதில் ப்ரௌன் ரைஸ் ஒரு டென் கேஜி ஜாஸ்மின் ரைஸ்ஸில் ஒரு கிலோ டென் கேஜி வேணும் ம் ஓகே

ஆ இது ரெண்டுமே டென் கேஜி வேணும் கரெக்டாக இதாக பார்த்துட்டு சொல்லுங்கள்

இல்லை இல்லை நாங்கள் வந்து இது தான் ரெகுலராக எங்கள் ரெஸ்ட்டாரண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது தான் நல்ல வேகும் சீக்கிரமாகவும் வெந்துரும் நல்ல பூ மாதிரி இருக்கும் அதனால ப்ரௌன் ரைஸ்ஸே நீங்கள் ஆ இல்லை இல்லை மேம் எங்கள் ரெஸ்ட்டாரண்டோட ப்ராண்டே இது தான் நாங்கள் இந்த ரைஸ்ஸில் தான் பண்ணுறதுனால எங்களுக்கு கஸ்டமர்ஸ் எல்லாம் இதுக்காகவே இருக்காங்க அதனால எங்களுக்கு இது தான் வேணும் நான் ஜாஸ்மின் ரைஸ் இப்போ டென் கேஜி எடுத்துக்குவேன் ப்ரௌன் ரைஸ்ஸை எனக்கு வேணுன்னா நீங்கள் எப்போ கொடுப்பிங்க எப்போ எனக்கு கிடைக்கும் கொஞ்சம் சொல்ல முடியுமா ம் ஓகே கண்டிப்பாக எனக்கு கொடுக்குற மாதிரி பாருங்கள் ஏன்னா நான் ரெகுலராக உங்கள்கிட்ட தான் எடுத்துகிட்டு இருக்கேன் அதனால தான் உங்கள்கிட்டே கேட்குறேன் நீங்கள் கொடுக்குற மாதிரியே பாருங்கள் கிடைக்காதுன்னு மட்டும் சொல்லிவிடாதிங்க கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கிற மாதிரி சொல்லுங்கள் நீங்கள் டெலிவரி பண்ணிவிடுங்க மேம் ரெஸ்ட்டாரண்ட்டுக்கு ஆ ஆமாம் ஆமாம் இது இப்போ எங்களுக்கு ரொம்ப அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது நாங்கள் நான் ஆள் விட்டு எடுத்துக்குறேன் ஆ அது மட்டும் நீங்கள் டெலிவரி பண்ணிவிடுங்க ப்ரௌன் ரைஸ் எப்போ வருதோ நாளைக்குள்ளே எனக்கு டெலிவரி பண்ணிவிடுங்க ஆமாம் ஆமாம் மேம் அதே அட்ரெஸ் தான் ஆமாம் ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே தேங்க் யூ